போக்குவரத்து அப்படின்னு கேட்டிங்கனாலே சில ஊரில் ஒவ்வொரு மாதிரியும் இன்னும் சில ஊரில் ஒவ்வொரு மாதிரியும் இருக்கு நம்மளுக்கே தெரியும் கிராமத்தில் பார்த்துக்கிட்டிங்கனா போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது பெருசாக எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது ஆனால் நகரப்புறத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ கோயம்பத்தூர் சென்னை அப்படின்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக போக்குவரத்துகள் அப்படினு பார்க்கும் போது அது ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறையா நெரிசல் வரும் அது மூலியமாக நிறையா பேர் பாதிக்கப்பட்றாங்க நிறையா பேர் கஷ்டமாக இருக்கு அவங்களால் அவங்க நினச்ச நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு போக முடியாது அதே மாதிரி எந்த ஊர்லையுமே ரொம்ப எல்லாம் நெரிசல் இருக்காது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில ஊர்களில் மட்டும் போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது இருக்கு கிராமத்தில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நகரப்புறத்தில் இன்னமும் அந்த வாய்ப்புகளும் இருக்கு அந்த சவால்களும் இருக்கு எல்லாமே கஷ்டமும் இருக்கு